ஆ யார் சொல்லுங்கள் ஆ ஆ சொல்லுங்கள்

வேறு எதுவும் ஆ என்ன என்ன மோட்ரு என்ன மோட்ரு ஆ ம் இப்போ இல்லை நாளைக்கு வர்றோம் ஆனால் சர்வீஸ் சார்ஜு இந்த இல்லையே இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வெளியில் அதான் இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் நாலு மணி வரைக்குமே வேலை பார்ப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருவேன் நான் லோக்கலில் வேலை பார்க்குறேன் அதனால் ம் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலைல மார்னிங் கொஞ்சம் வேகமாக காலு பண்ணியிருந்தீங்கன்னா வந்திருப்போம் கொஞ்சம் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதனால் ஆ சரி ம் மெட்டீரியலு இல்லை நான் ஒரு சிட்டை எழுதி கொடுப்பேன் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டு வாங்க ஏன்னா அதான் நீங்கள் வாங்கினா தான் அது சரியாக இருக்கும் அப்புறம் நான் காசு கூட வந்துடுச்சு அதுவும் இதுவும் சொல்வீங்க அதனால் ம் காசு இல்லைல்ல கூட ஆகும் மெட்டீரியல் வெலை இந்த வேலைக்குன்னு வேறு வேலைக்குன்னு ஒரு ஆள் கூட வருவாங்க அது கொஞ்சம் உங்களுக்கான சர்வீஸ் சார்ஜ் எனக்கு அவருக்கும் ஒரே ஒன்னாகவே சர்வீஸ் சார்ஜ் வாங்குவோம் ஆ அப்போ மோட்டர் ரொம்ப அடி வாங்கி இருந்ததுன்னா ஆ சரி மோட்டர் ரொம்ப அடி வாங்கியிருந்துச்சின்னா வேறு மோட்டர் தான் மாற்றணும் அதில் எதுவாச்சு ஒயரு இந்த கப்ளிங் எதுவாச்சும் போய்ருந்தா வேறு மாற்றிக்கலாம் ஆ மோட்டர் ரொம்ப அடி வாங்கிடுச்சுன்னா அது நீங்கள் வேறு மோட்டர் மாத்துகிற மாதிரி எதுக்குன்னா நான் நாளைக்கு வந்துவிட்டு என்னென்னு சொல்கிறேன் அதான் இப்போ நீர் மூழ்கி மோட்ரு இப்போ இது அதனால் இப்போ நீர் மூழ்கி மோட்டாரே கொஞ்சம் இப்போ ஃபால்ட்டாகவே இருக்குது அது ஒழுங்காக இது பண்ண மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது அதனால் உங்கள் மோட்டரை பார்த்துட்டு தான் என்னென்னு சொல்ல முடியும் ம் ஆ சரி ஆ ஓகே அட்ரெஸ்ஸு அட்ரெஸ் இருக்குதுன்னா வாட்ஸ்அப் மூலிமா செண்ட் பண்ணுங்கள் நேம் வந்து ரவிச்சந்திரன் அட்ரெஸ்ஸு அட்ரெஸ்ஸுன்னா வாட்ஸ்அப்பு நம்பரு இதே வாட்ஸ்அப் நம்பரு இதுக்கு செண்ட் பண்ணிவிடுங்க ஆ ஓகே டன் சரி ஆ